நான் வந்துங்க இந்த ஈரோடு மாவட்டத்தில் க அன்னை காப்பகம் இந்த மாதிரி காப்பகம் குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் வந்து பகவான் சாரு சக்தி கோபி ஈரோடு இந்த பக்கம் நிறைய இருக்குது அனாதையாக இருக்கிற குழந்தைகளுக்கு தத்தெடுத்து அது இப்போ நல்ல முறையாக காப்பாற்றி படிக்க வச்சு நல்லா தொழில் தெரிகிற அளவுக்கு கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குது அதனால இப்போ அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளயுமும் அல்லது முதியோர்களையுமே அந்த இல்லத்தில் கொண்டு சேர்த்தி விட்டுடுறாங்க அது அவங்க காப்பாற்றி அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப அது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது